இந்திய சமூகத்தில் வந்து மதங்களை எப்படி நம்ம பிரிச்சுப் பார்க்குறோம் அப்படினா கடவுள்களை பேஸ் பண்ணி தான் நாம மதங்களை வந்து பிரிச்சுப் பார்க்குறோம் மெயினாக மதங்களை பார்க்காம மனிதர்களை பார்க்கறது சிறந்தது தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து கிறிஸ்டின் கோயிலில் வந்து சர்ச்சில் போய் ரொம்ப அமைதியாக சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும் மெயினாக அங்கே வந்து அமைதியாக ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப நல்லா பிடிக்கும் இப்போ இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்டின் கிறிஸ்மஸ்லாம் வருது எங்கள் பக்கத்து வீட்டில் கிறிஸ்டின் இருக்காங்கள் அவங்க ஸ்டார் கட்டி கொண்டாட்டுறாங்க நேத்து கூட கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் போட்டுக்கிட்டு குழந்தைங்களுக்குலாம் இனிப்புலாம் கொண்டுகிட்டு கிஃப்டுலாம் கொண்டுகிட்டு வந்து வீடு வீடாக வந்து அவங்க வீட்டில் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு போனாங்கள் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோசமாக இருந்துச்சு அந்த தாத்தா பார்க்க குழந்தைகள்லாம் தெருவில் வந்து நிறையா ஆரவாரம் பண்ணிக்கிட்டு அவருக்கிட்ட கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு இனிப்புலாம் வாங்கிட்டு பார்த்தாங்க அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோசமாக இருந்துச்சு அப்புறம் முஸ்லீம் மதம் அப்படினு பார்த்தம்னா ரம்ஜான் பண்டிகை அவங்க சிறப்பாக கொண்டாடுவாங்கள் அதில் வந்து அவங்க பிரியாணி செஞ்சு எல்லாத்துக்கும் அக்கம் பக்கம் வீட்டினர் எல்லாருக்கும் கொடுப்பாங்க பிரியாணி பாய் வீட்டு பிரியாணி அப்படினாவே ரொம்ப ஃபேமஸு அது சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஹிந்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஃபெஸ்டிவல் கொண்டாட்டுறோம் நாங்களும் தீபாவளி சமயம் பொங்கல் சமயம் அப்படினா அந்த மாதிரி இனிப்பு பலகார வகைகள் செஞ்சுட்டு நம்ம அக்கம் பக்கம் எல்லாத்துக்கும் மதங்களில் ஃபேஸ் பண்ணி இல்லாமல் மனிதத்தை பேஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்கக்கிட்ட வாங்கி மகிழ்றது ஒரு மதங்களில் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்றது தான் நான் நினைக்கிறேன்